தமிழ்நாட்டோட கல்வி அமைப்பு நல்லாதான் நடத்திகிட்டு வர்றாங்க இப்போ வந்து குழந்தை தொழிலாளர்களாக இருக்க சில சில குழந்தைங்களைலாம் வந்து அவங்க வந்து கண்டுப்புடிச்சு அவங்களுக்கு எல்லாம் படிப்பு தராங்க அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து கொஞ்சம் படிக்காமல் ஒரு அவங்க வீட்டில் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா அவங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் போட்டுட்றாங்க ஆனால் இன் ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப தரமானதாக இருக்குன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்த கவர்மெண்ட்லலாம் இங்க்லிஷ் மீடியம் வச்சு நான்லாம் பார்த்ததே இல்லை ஆனால் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனில் வந்து சிக்ஸ் டு ட்வெல்த்துலருந்தே கவர்மெண்ட் ஸ்கூலில்லாம் இங்கிலிஷில்தான் நடத்துறாங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட பணியை நல்லா தான் பண்ணிகிட்டு வராங்கன்னு சொல்லுவேன் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க தான் நிறைய இடத்துல வேலை வாய்ப்பில் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிகமாக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த பசங்களாம் அவ்வளோவா வேலைக்கு போய் நான் பார்த்தது இல்லை ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சு ஒரு நல்ல பொஸிஷனில் இருக்க ஒரு ந நிறைய பேர் வந்து நான் எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலையே நான் அதிக பார்த்துருக்கேன் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது நிறைய பேருக்கு வந்து அவங்க அப்பா வந்து டீச்சராக இருப்பாங்க அம்மா டீச்சராக இருப்பாங்க இல்லை வேறு எதாச்சும் வெல் செட்டில் ஃபேமிலியாக இருக்கும் ஆனால் அவங்க அவங்க பையன் எல்லாம் வந்து இந்தமாதிரி ஒரு டீச்சராக இருந்தாலுமே அவங்க பையன் வந்து அவ அவங்க டீச்சராக இருப்பாங்க எங்கே இருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருப்பாங்க ஆனால் அவங்களோட பையன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பான் இதை வந்து இதுவே முதல்ல தப்புதானே அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருப்பாங்களாம்மா ஆனால் அவங்க பையன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பானா இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்திங்கன்னா நீ உங்கள் பையனை நீங்கள் கவர்மெண்ட்லதானே படிக்க வைக்கணும் இப்போ இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அக்கா வந்து கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க ஆனால் அவங்க பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்க அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வந்து மாறி இருக்கு ஸோ ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதே வந்து நல்லதுதான் நான் சொல்லுவேன்